நாங்கள் இருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஒரு சுனாமி ஏற்பட்டது இது வரையில் நாங்கள் காணாத ஒரு சுனாமி என்று தான் அதை சொல்ல வேண்டும் சுனாமி என்றால் என்ன வென்று எங்களுக்கு தெரியாது அப்படின்ற போது திடீர்ன்னு ஒரு பெரிய அலை வந்து எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிவிட்டு இந்த தண்ணி குள்ளே பிடிச்சி எல்லாரையும் மூழ்கி கொன்னுட்டு நிறைய பேர் இறந்து போயிவிட்டாங்க அதில் இது தான் நாங்கள் பார்த்ததுலையே ஒரு மிக பெரிய இயற்கை சீற்றம்